துணி தறி இருக்குது பட்டுத்தறி இருக்குது கைத்தறி இருக்குது நூல் நூல் தறி இருக்குது விசைத்தறி தறி இருக்குது பெரம்பு தறி இருக்குது எல்லா தறியிலுமே தயாரிக்கிறாங்க அதை தயாரித்து அத கடை கடைக்கு கொண்டு போய் விற்பனை செய்வாங்க சேலை பட்டுப் பாவாடை பட்டு சேலை காட்டன் சேலை இதெல்லாம் தயாரிப்பாங்க அப்புறம் மண் பானை செய்கிறது வந்து மண் எடுத்து செம்மண் எடுத்து அந்த செம்மண் எடுத்து செஞ்சு நல்லா பானைய அழகா செஞ்சு செய்யும்போது பார்த்தா அப்படியே நல்லா அழகா இருக்கும் செஞ்சு அது வேகவுச்சி அதை நல்லா சுட்டுதான் எடுத்துட்டுப் போவாங்க அதுக்கு ஒரு சூளை மாதிரி வச்சிருப்பாங்க செங்கல் சூளை மாதிரி வைச்சி வைச்சிருப்பாங்க பானையெல்லாம் நல்லா அடுக்கி வைச்சிடுவாங்க அடுக்கி வைச்சி அதுக்கு மேலே புல்லு புல்லு வைக்கப்புல்லு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போடுவாங்க போட்ட பிற்பாடு அது வந்து சூடாகிரும் சூடான பிற்பாடுதான் சட்டி பதமாக இருக்கும் அது ஆறின பிற்பாடுதான் அப்புறம் சந்தைக்கு எடுத்துட்டு போவாங்க விற்பனை செய்வாங்க இதெல்லாம் செய்வாங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் சின்ன சின்ன வெளக்கு செய்வாங்க கலைகள்லாம் நல்லா இருக்கும் நல்லா கை கை கைக்கு விளக்கெல்லாம் சின்ன சின்ன விளக்கெல்லாம் செய்வாங்க கார்த்திகை விளக்கு செய்வாங்க சின்ன சின்ன பானைகள் செய்வாங்க பொங்கல் பானை பொங்கல் பானை செய்வாங்க இது வான்சட்டியெல்லாம் செய்வாங்க மண்ணில் சின்ன சின்ன சட்டி சோறாக்கலாம் பருப்பு கடையலாம் அந்த சட்டியெல்லாம் வாங்கி நல்லா அழகா இருக்கும் அது வீட்டுக்கு நல்லா அழகா மண்சட்டி அது வாங்கிட்டு செஞ்சால் வீட்டுக்கு கிச்சனில் வைச்சா நல்ல அழகலகா இருக்கும் மண்சட்டி தறிகள் வந்து இப்படி கரண்ட்டு போனால் கைத்தறிகள் செய்கிறாங்க கைத்தறிகளை பொழுதன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஒரு செஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு புடவைய தான் செய்ய முடியும் கைத்தறியில் நல்லா இருக்கும் புடவையும் நல்லா காட்டன் புடவையும் நல்லா நூல் புடவையும் செய் செய்வாங்க தறி தறியில் நல்லா செய்வாங்க